ரீசன்ட்டாக நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அந்த ஸ்பீக்கர் எப்படின்னா ஃபோனில் இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவியில் இருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ரெண்டு இருந்துச்சு அது வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோன அன்பாக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்தோன அந்த ஒரு ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகுது இன்னொரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல அது வந்து அதோட ஒர்த்து வந்து சவன் ஹண்ட்ரேட் எழுநூறுபாய்க்கு வாங்கினோம் ஆனால் அது ஒர்த்தே ஆகல ஒர்க் ஆகல இருந்தாலும் அந்த ஸ்பீக்கரை வந்து நாங்கள் வைச்சிருக்கோம் ஏன்னா டிவி ரிப்பேராக போச்சு அதனால் அந்த ஸ்பீக்கர் இல்லை எங்களுக்கு டிவி பார்க்க முடியாதுங்குறதுக்காக வைச்சிருக்கோம் அப்புறம் இன்னொன்று வந்து ஸாரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ஸாரி டிசைன் நல்லா இருக்குன்னு ஆர்டர் பண்ணிணா நான் வந்து காட்டன் தான் ஆர்டர் பண்ணேன் அது வந்தது என்னமோ பார்த்திங்கனா சின்த்தட்டிக்கு அது ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ட்டாக இருந்துச்சு அந்த ஸாரியே அதை இருந்தாலும் ரிட்டன் பண்ணிட்டேன் நான் ஏனா அது பிடிக்கல எனக்கு அப்புறம் இன்னொன்று என் பையனுக்கு ஒரு ட்ரஸு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ட்ரஸ் பார்த்திங்கனா என் பையனுக்கு வயசு ஆறு ஆறு வயசுக்குள்ள ட்ரஸு ஆர்டர் பண்றன்னா அந்த ட்ரஸு வந்தது என்னன்னு பார்த்திங்கனா ஒரு ரெண்டு வயசு பையனுக்குள்ள ட்ரஸு சைஸ் தான் வந்துச்சு சுத்தமாக என் பையனுக்கு பத்தவே இல்லை க்ளாத்து குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இல்லை அது ரொம்ப அந்த அந்த ட்ரஸ்ஸோட விலைக்கும் அதுக்கும் ஒர்த்தே இல்லை அதையும் நான் ரிட்டன் பண்ணிட்டேன் அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கனா என் எனக்கு டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த டாப் வந்து சின்த்தட்டிக்குன்னு போட்ருந்துச்சு ஆன்லைனில் ரிவீவ் பாக்கிறப்ப ஆனால் ஆர்டர் பண்ணிணப்ப பார்த்திங்கனா சின்த்தட்டிக் வரலை அது ஒரு அது என்ன க்ளாத்து நைலானில் வந்துச்சு அது எனக்கு சுத்தமாக பத்தவே இல்லை அதை வந்து நான் டைலர்ட்ட கொடுத் கொடுத்து அதை என் சைஸுக்கு கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு வேற சார்ஜ் கொடுத்து இது எதுக்கு பண்ணிணோம்ன்னு தொல்லை அந்த அளவுக்கு ரொம்ப இது டாப்ஸ் சுத்தமாக எனக்கு செட் ஆகல எனக்கு பத்தவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சி